நம்ப வீட்டில் இருக்கும்போது வந்து எல்லோருமே வந்து புக்கு படிப்பாங்க கதை படிப்பாங்க நியூஸ் பார்ப்பாங்க அதெல்லாம் இருந்தாலும் நம்ப வீட்டுக்கு என்ன தேவைன்றது ஒரு சிறு தொழில் கூட நம்ப செய்யலாம் அந்த வீட்டில் அந்த புக்கு படிக்கிற நேரத்தில் கூடம் மற்ற எந்த தொழில் இந்த காய்கறிகள் நடுறது அதேபோல் நியூஸு வந்து பார்க்கறத விட அந்த நீ சே அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக சிறு தொழிலுக்கு யோசிக்கலாம் ஒரு பேப்பரில் வந்திருக்கு ஒவ்வொரு நியூஸ் பேப்பரிலும் நிறைய பார்த்துருக்கறோம் என்னான்ட்டு இந்த மாதிரி மெழுகுவர்த்தி தே செய்யலாம் சாம்பிராணிகள் செய்யலாம் சா பெனாயிலு ப்ளீச்சிங் பௌட்ரு இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய திறமை தான் ஆனால் அந்த தொழிலுக்கு ஏற்றா மாதிரி நம்மோடய லைஃபு வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்குது ஏன்னால் ஒரு நா ஒரு கை தட்டினா ஓசை வராது ஆனால் நல்லா ரெண்டு கை தட்டினா ஓசை வரும்மாரி நம்ப எல்லோரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாம் கண்டிப்பாக அது ஒரு நம்மளுக்கு வெற்றிகரமாக இருக்கும் மற்ற ஸ் கதை பேசிட்டிருப்பாங்க ஆனால் அந்த கதைலாம் நாங்கள் மாட்டோம் எனக்கு வந்து யோசிப்பேன் நின்றான்னா இந்த செடி நடலாமா அந்த செடி நடலாமா இந்த காய்கறி நடலாமா இப்படிலாம் தான் நம்ம ம எப்போயுமே எனக்கு மைண்ட்செட்டு இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு வந்து ஒரு தொழில் செய்யணும் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஏன்னால் மெழுகுவர்த்தி போடணும் நாம் இப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு லைஃப் வரும் தானாக பேசி தானா இருக்கிறதை விட நம்ப செஞ்சு நம்ப நான் மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுல்லையா நம்ப மற்ற பேருக்கு கற்றுக்கணும் நம்ப மட்டும் இருந்தால் போதாது மற்றவங்களுக்கும் தெரியணும் பரவாயில்ல இவங்க செய்கிறாங்க அதேமாதிரி நம்பளும் செய்யலாம் அந்த புக்கு படிக்கிறதுலேருந்து கூடம் ஒவ்வொரு விஷயம் என்னான்னால் கரு மகளிருக்கு அந்த சமயலை பற்றி போட்டிருக்காங்க நிறைய சமையல் தான் ச எப்படி ஊறுகாய் எப்படி போடுறது பச்சி ஊறுகாய் எப்படி போடுறது சாம்பார் எப்படி வைக்கிறது சில ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு டைம் டிஃப்ரெண்ட்ஸே வைக்கிறாங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சிக்குவேன் நான்